எங்கள் ஊரில் வந்து பூர்வீகமான வடிவங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது இந்த தோடாஸ் ஓடிய துணி அவுங்களோடய துணி அப்புறம் படுகாஸோடய துணி இவுங்களுடைய நான் துணி வகையை வந்து ஒரு முக்கியமான ஒரு டிஃப்ரெண்ட்சேஷன் இந்த இது வந்து வேறே எங்கேயுமே வேறே எந்த மாவட்டத்துலேயுமே வந்து இந்த ரெண்டு துணிகளையும் வந்து கண்டிப்பாக போட மாட்டாங்க அதனால் இது ம ரொம்ப ரொம்ப ரொம்ப வித்தியாசமானது தான் அப்புறம் வந்து இந்த எங்கள் ஊரில் வந்து கோத்தாஸ் வந்து ஒரு பானை செய்வாங்க அந்த பானை செய்யறது வந்து அவங்க அப்படின்னா இங்கே இருக்கிற இந்த மண்ணு எடுத்து அதில் அவங்க ஒரு வித்தியாசமான அவங்களுடைய இந்த கலாச்சாரம் படி செய்வாங்க அப்பறம் அந்த தோடாஸ் வந்து கையிலேயே அதாவது கையிலேயே ஒரு க்ளாத்து அதாவது அந்த துணி வந்து இங்கே எங்கேயுமே கிடைக்காது அவங்க தான் வந்து அதை எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு அவங்க எல்லோருமே கையிலேயே வந்து எம்ப்ராய்டி பண்ணுவாங்க இது எல்லாம் டோட்டலாக வந்து ஃபாரினில் தான் சேல் பண்ணுற மாதிரி இருக்கும் அவங்கள இந்த தோடா எம்ப்ராய்டிங்க எந்தவொரு மாவட்டத்துலேயும் சரி எந்த படுகாஸும் சரி எந்த தமிழ் பீப்பிள்ஸ் யாராலேயுமே பண்ண முடியாது தோடாஸ் அந்த கலாச்சாரம் தான் பண்ணுவாங்க நீலகிரியில் தோடாஸ் வந்து ஒரு பெரிய பங்கே வகிக்கிறாங்க அவங்க வந்து இந்த ஜவுளியை நம்ம இப்போ நம்ம நடிகருங்கள்லாம் இருக்காங்க அவங்ககூட ஊட்டி வந்தால் தோடாஸ் ஓடிய க்ளாத் சென்டரில் போய் விரும்பி அந்த எம்ப்ராய்டிங் வாங்குவாங்க அந்தளவுக்கு அவங்களுது வந்து ஒரு பெரிய இது நெக்ஸ்ட்டு வந்து இந்த கலாச்சாரத்தில் பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து இந்த படுகான படுகாஸுங்ககிட்ட என்ன ஒரு கலாச்சாரம் இருக்குதுன்னா நம்ம திருவிழா பண்ணும்போதும் இந்த படுகாஸ் என்ன பண்ணுவாங்கனா பழைய படி இன்னும் இந்த நாடகம் அதாவது அவங்களோட மொழியில் ஒரு நாடகம் நடிக்கிறது அந்தமாதிரி எல்லாம் இன்னும் அதெல்லாம் இது பண்ணிட்டு வராங்க ஸோ இது எல்லாம் வந்து எங்களோடய இதில் டிஃப்ரெண்ட்சேஷன் தான்ப்பா